ஹலோ கேட்குதாண்ண நல்லாருக்கீங்களா நான் நல்லா நான் நல்லாருக்கேன் சார் நான் சௌக்கியம் சார் நீங்கள் கட்டின வீ கட்டின வீட்ல தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஒன்றும் பிரச்சன இல்லை நீங்கள் சொன்ன மாரியே இப்போ மேலே இன்னொரு வீடு கட் ரூம் கட்ற மாரி இருக்குண்ணா இப்போ எல்லாம் புள்ளக்குட்டியாக ஆயிடுச்சு அதனால் பேத்தி பேரன்லாம் வராங்க அது தான் அது தான் சார் இப்போ எவ்வளோ வருது சார் கம்பி கம்பிலாம் எவ்வளோ என்ன ரேட்டு வருது அப்படிங்களா மண இது எம்சாண்டு லோடு சார் எம் எம்சாண்டு எவ்வளோ லோடு வருது மணல் எவ்வளோ சார் வருது மணலுக்கும் எம்சாண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார் இப்போ இருக்குறதுக்கு எம்சாண்ட் பெஸ்ட்டுன்றீங்களா நம்ப நீங்கள் கட்டும்போது நம்பளுக்கு மணல்லாம் போட்டு கட்டுனீங்க ம் ம் பு புரியுது புரியுது சார் அப்போ எம்சாண்ட் கட்டினா ஒன்றும் ஆகாதுன்றீங்க நல்லாருக்கும் சரி சார் செங்கல்லாம் செங்கல்லு என்ன ரேட்டு சார் வருது ஆறுபா ஏழ்ருவா வருதுங்களா சரி சரிண்ண இப்போ நம்ப செங்கலில் கட்டலாமா இல்லை ஆலோப்ளாக்ல கட்டிட்லாமா ஆலோப்ளாக் இப்போ ஒரு கல் பத்துருவா வருது நான் இங்கே விசாரிச்ச வரைக்கும் இப்போ ஆலோப்ளாக் ஒரு கல்லு பத்துரூவா வருதுன்றாங்க சரி இப்போ அதனால் ஆலோப்ளாக்கில கட்டினா பெஸ்ட்டாக இல்லை செங்கலில் கட்டலாமா அந்த ப பழைய படி செங்கல்லே கட்டிவிடலாமா செங்கலில் கட்டுறது பெஸ்ட்டுங்களா சரிண்ண இப்போ நம்பளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ரூமு அப்டே அட்டாச் பாத்ரூம் அதுல வரணுண்ண இப்போ அது அத மாரி டைல்ஸ்ஸு இது கூலிலாம் மேஸ்திரி கூலிலாம் அதே அதே முன்ன இருந்த மாரியா இல்லை அதிகமாயிருக்காண்ண பார்த்து பண்ணிக்கலாங்களா சரி அப்போன்னா ஓகேங்க இந்த அமாவாசை வரட்டும் அமாவாசை வரட்டும் பூஜை போட்டு பண்ணிக்கலாண்ண ம் அண்ட் அதற்கப்பறம் இந்த டைல்ஸ்ஸு டைல்ஸ் நீங்கள் பார்த்துட்றீங்களா இல்லை டைல்ஸ் பார்க்கறதில்லைங்களா வேறு ஒருத்தர் பார்க்கறாங்களா இல்லைன்னா அது பார்த்துருந்தா இது கூட பண்ணி கொடுங்க எதனா யார்னா தெரிஞ்சவங்க யார்னா இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் வி உங்கள்கிட்ட எல்லா காண்டாக்ட்டும் இருக்கும் அவங்க யார்னா இருந்துச்சின்னா நம்ம நம்ம வீடுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க எதுவும் கம்மி ஜாஸ்தி எதனா பண் நல்ல நல்ல ஆளுங்களாக பார்த்து அனுப்பிச்சி விட்டீங்கன்னா பண்ணிக்கலாம்

ஆ ஓகே சார் ஓகே சார் ம் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் பண்ணிக்கலாம்

ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் அமௌண்ட் பற்றிலாம் நீங்கள் கவலையேப்படாதீங்க நாங்கள் சொன்ன மாரியே எல்லாம் பர்ஃபக்ட்டாக இருக்கும் அமௌண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆ சார் இல்லை அவள தான் சார் அவள தான் சார் ஒரு ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும் கட்டிக்கொடுத்தா போதும் சார் நீங்கள் டைல்ஸ்ஸு அதான் நீங்களே பார்த்து தரேன்ட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்டிமேஷனும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கம்மி ஜாஸ்தி பண்ணி பண்ணி விடுங்க அவ்ளோ தான் சார் ம் சரி ஓகே சார் நன்றி சார்